தோட்டக்கலைன்னு பார்த்தா தோட்டம் விவசாயம் அது செய்யறேன்னா அது என்னோடய எங்கள் எங்கள் அம்மா அப்பா வீட்டில் இருக்கும்போது அவங்க செய்வாங்க நல்லா சின்னதாக வீட்டுக்கு முன்னாடி ஒரு இடம் இருந்தாலும் அதில் வந்து தக்காளி தக்காளிச்செடி மிளகாய்ச்செடி அப்புறம் இதெல்லாம் நட்டு வைப்பாங்க வெங்காயம் இதெல்லாம் நட்டு வச்சு அதெலாம் நான் எனக்கு ஞாபகம் தெரிந்த நினைவு தெரிந்த நாளில் அதெலாம் நாங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் கத்தரிக்காயெலாம் வச்சு எங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு அப்புறம் சர்க்கரைவள்ளிக் கிழங்கு போட்டிருக்கோம் இன்னும் முருங்கக்காய் அவரைக்காய் இதெல்லாம் வளர்த்துருக்கோம் இதெல்லாம் வளர்த்து நாங்கள் எங்களுக்கு தேவையானதை எடுத்து மற்றவங்களுக்கும் கொடுத்துருப்போம் மீதியானதை சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்புறோம் அப்புறோம் எங்கள் வீட்டுக்காரர் இப்போ நல்லா தோட்டம் அவங்க நல்ல செடிகளெலாம் நல்லா வைப்பாரு அவர் கையில் செடிகள் வைச்சா நல்லா வளரும் செடிகளில் நல்லா வளர்ப்பாரு அத காலையிலையும் சாயந்தரம் தண்ணி விட்டு அதை கிளறிவிட்டு அதை சுத்தப்படுத்தி அதை பக்குவப்படுத்தி அது பூத்தா அது காய்ச்சா அப்படி நல்ல பக்குவமாக எங்கள் வீட்டுக்காரரு செய்வார் அவர் செய்வத பார்த்து என் பிள்ளைகளும் என்ன செய்கிறாங்க செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறாங்க ஒரு செடியில் காய் பார்த்தாலே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கு அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அவங்க அவங்க சந்தோஷப்பட்றத பார்த்து நாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இன்னும் ஏதாவது காய் செடிகள் கொடிகளெலாம் வைக்கலாம் அப்படின்னு தோணும் அதனால எங்களுக்கு இடம் இல்லை பரவாயில்ல இருந்தாலும் எங்கள் வீட்டை சுற்றி நாங்கள் என்ன செய்கிறோம் தோட்டங்களை நாங்ள் சும்மா வளர்க்குறோம்